உங்களுக்கு சொந்த ஊர் அல்லது நகரத்திலுள்ள பிடித்த விஷயம் எது அதை நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் எங்கள் சொந்த ஊரில் பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் எனக்கு பிடிக்கும் தான் எது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியும் சொந்த ஊருனாலே நிறையா பிடிக்குந்தான் நமக்கு பிடிச்சது வயல்வெளி காடுகள் மலைகள் புல்வெளிகள் ரோடுகள் ஆகிய அனைத்தும் பிடிக்கும் எங்கூரில் எங்கூரில் வந்து எல்லாம் எனக்கு பிடிச்சதாதாருக்கும் நம்ம சொந்த ஊருனாலே எல்லாத்துக்கும் ஒரு ஈர்ப்பு புத்துணர்வு அந்தமாரி வகையான எல்லாம் வந்து நமக்கு பிடிக்கும் ஏன்னா நம்ம சொந்த ஊரில் வந்து எல்லாமே புடிக்கும் கொஷின் என்ன நம்ம கிட்டே கேட்டுருக்காங்கன்னா உங்கள் சொந்த ஊர் அல்லது நகரத்தில் உங்களுக்கு பிடித்த விஷயம் எது அதை நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் அதுதான் நம்மளோட கொஷின் பல பேர் சொந்த நாடு சொந்த வீட்டை விட்டுட்டு நெடுந்தூரம் செல்றவங்கலாம் சொந்த நாட்டிலருக்கமாரி சொஃபஸ்டிக்கேட்டடான ஃபீலலை வந்து யாரும் அனுபவித்ததில்ல அதுதான் எல்லோருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணுவாங்க இந்தமாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் சொந்த ஊர் வந்து அருமை தெரியும் அந்த ஊரை விட்டு போகிறவுங்க அந்த ஊருலேருந்து ரொம்ப தூரம் சென்றவங்க அவுங்களுக்குதான் அந்த ஊரை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அப்போதான் எல்லா விஷயமும் தெரியுது பிடிக்கிது பிடிக்கிலன்ட்டு நம்ம ஊரை விட்டு வேறெங்கேயும் போனால் நமக்கு சொந்தமான பிடித்தமான விஷயம் எதுவுமே இருக்காது இதுதான் நம்ம ஊரோட சிறப்பு வந்து அப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பிறந்த ஊர் மட்டும்தான் சிறப்பானதாக இருக்கும் அது மட்டும்தான் அவுங்களுக்கு ரொம்ப பிடித்தாகவும் இருக்கும் வேற எந்த ஊரும் பிடிக்காது அவங்க சொந்த ஊர் மட்டும்தான் எல்லாத்துக்கும் அவுங்களுக்கு ரொம்ப பிடித்த ஊரும்